அதாவது நாங்கள் வந்து அந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி சிலம்பாட்டம் இதெல்லாம் விரும்பி விளையாட்டுனாவே நான் அதிகம் நான் பார்ப்போம் அது எங்கேயாவது விளையாட்டு போட்டி வச்சாங்கனா உடனே போயிடுவோம் அந்த சிலம்பாட்டம் இந்த கரகாட்டம் இந்த மாதிரி எல்லாம் வச்சாங்கனா போய் பார்ப்போம் ரெண்டாவது இந்த ஜல்லிக்கட்டுட்டு போனால் த அங்கே போக முடியலேனாலும் டிவியில் போட்டு ஜல்லிக்கட்டுனால் இந்த பண்டிகை காலத்தில் தைப்பொங்கல் பண்டிகை காலத்தில் ஜல்லிக்கட்டெல்லாம் போடுவாங்க அதை எல்லாம் விரும்பி பார்ப்போம் எந்த நேரம் வேணாலும் வி விரும்பி பார்ப்போம் மறுக்கா இங்கே இந்த சிலம்பாட்டம்லாம் இங்கே வெப்படையில் வந்து ஒரு பண்டிகை காலத்தில் எதோ பசங்கள்லாம் செட்டு சேர்ந்து சிலம்பாட்டம் இப்போ சிலம்பாட்டம் மயிலாட்டம் இந்த இது இந்த தீயை வச்சிட்டு டமாய்க்கிறது இந்த புலி வேடம் போட்டு ஆடுறது இந்த மாதிரி எல்லாம் பசங்கள் வந்து ரொம்ப விளையாட்டு மாதிரி அது இருக்குது நாங்கள் அதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்போம்